அறிவியல் அண்டு தொழில்நுட்பத்தில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கனா வந்து வந்து எப்படி சொல்கிறது நியூவாக வந்து ஏதாவது வந்து கண்டுபிடிக்கிறது லைக் எப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அதே மாதிரி வந்து ஆல்பட் ஐன்ஸ்ட்டீன் இவங்களாம் ஃபைண்ட் பண்ணாங்களில்ல தாமஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து தான் முதல் முதல்ல வந்து பல்பை கண்டுபிடிச்சாப்ல அப்போ வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப நான் தெரிஞ்சிக்க வேண்டியதுனால் அவர் அந்த பீரியடில் வந்து அதை எப்படி ஃபைண்ட் பண்ணாரு அவர் எப்படி அதை வந்து தெரிஞ்சிக்கிட்டார் அந்த அந்த பல்பை கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு எப்படி தோணுச்சு அப்போ இருந்தப்போது வந்து எல்லாமே வந்து எல்லாமே வந்து சூரியனோடய வெளிச்சத்துலேயும் நிலவோடய வெளிச்சத்துலேயும் இருந்த போது இவருக்கு எப்படி நம்ப தனியாக ஒரு பல்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவர் எப்படி ஃபைண்ட் பண்ணாரு அதுக்கான என்னென்ன மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணிருப்பார் அதுக்கான மெட்டீரியல்ஸு ரெக்யூர்மெண்ட்ஸு அதை எப்படி அவர் வாங்கியிருப்பாரு அதை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கான லா அண்டு கன்ஸ்டக்ஷன்ஸ் அதே மாதிரி அந்த மேனுஃபேக்ச்சரிங் லேபு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சிக்க ரொம்ப விருப்பப்படுகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கனா அதுக்கான ப்ரோட்டோக்கால்ஸையும் அதே மாதிரி அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்தெந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணியிருப்பாரு ப்ரோட்டோக்கால் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த அதை வந்து நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன்